இப்போ வந்து எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஊரில் என்னென்ன சுற்றுலா பயணிகளெலாம் மக்கள் விரும்புவாங்கனால் கொடிவேரி ஊட்டி இந்த மாதிரி திம்பம் அந்த மாதிரி பகுதிகளெலாம் போக மக்கள் நிறையா விரும்புவாங்க அது ஏன் விரும்புகிறாங்கனா கொடிவேரியில் வெயில் காரணமாக அதிகமாக கூட்டமெலாம் வரும் ஏன்னால் அங்கே ஃபா மா ஃபால்ஸ் மாதிரி என்னென்னா அதிகமாக அருவி கொட்டும் அதுவும் இல்லாமல் குளிக்கிறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் நிறையா சுற்றுலா பயணிகள் வெவ்வேறு ஊர்லேருந்து வருவாங்க அதனால அந்த ஊர் மக்கள் நிறையா கொடிவேரியில் டேமும் இருக்குது ஸோ அதனால எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் வெயில் கா வெயில் காலத்தில் அதிகமாக போனோம்னால் ஹில்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அது வந்து போகிற வழில கொஞ்சம் பார்க்குறக்கு அழகா இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே ப்ளாக் தண்டர்னு ஒரு சுற்றுலாத்தலம் ஒன்று இருக்குது அங்கே போனால் வாட்டர் கேம்ஸ்ஸெலாம் நிறையா இருக்கும் அப்புறம் பசங்களாம் காலேஜ் விடுமுறையில் அந்த மாதிரி விடுமுறையிலெலாம் திம்பம் போவாங்க அந்த மாதிரி அங்கே போகும்போது ஹில்ஸ் ஏறும்போது அங்கே சுற்றி சுற்றி போகிற ரோட் சைடு அந்த மாதிரி அழகா இருக்கும் ஸோ அதனால் பார்க்கறக்கும் சுற்றுலாத்தை பா இதெலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இடங்களெலாம் நிறையா இருக்குது அதில் பெஸ்ட்டுனால் நம்ம கொடிவேரி சொல்கிற ஊ பக்கத்துலேயே இருக்கும் அது மூலிமா போகிறது மக்களுக்கு விரும்புவாங்க அதிகமாக அது மாதிரி நிறையா இருக்குங்க